ஹலோ யாருங்க ஆமாங்க ஓகேங்க ம் சைக்கிளு இருக்குதுங்க நிறையா டைப் இருக்குது அதில் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டைப் சைக்கிள் கேக்கிறீங்க சின்னவங்களுக்கா இல்லை பெரியவங்களுக்கா இல்லை வயசானவங்களுக்கா இல்லை இந்த சும்மா இளமையான நல்ல ஒரு பசங்க வயசு பசங்கள் ஓட்டுகிற மாதிரியா அப்பறம் ம் ஓகேங்க ஆனால் இப்போ பார்த்திங்கனா அதுலேயே வயசு பசங்கள் ஓட்டுற கீர் சைக்கிள் இருக்குது சின்ன பசங்களுக்கு வந்து நார்மலான சைக்கிள் இருக்குது என்ன மாதிரி விலையில வந்து நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஓகேங்க ஆனால் சின்ன ரெண்டு ரூபா மூன்றுபா இருக்குது ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கனா மாடல் வந்து ரொம்ப இது டேமேஜ் கொஞ்சம் அதிகம் விலையில வாங்கினா நல்ல ஒரு குவாலிட்டியாக கிடைக்கும் நல்ல ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு நிற்கிற மாதிரி இருக்கும்ங்க ம் மாடல் சும்மா நார்மலாக இருக்க மாடல் தான்ங்க இதுவந்து அதான் நார்மல் சைக்கிள் தான்ங்க ஆனால் நல்லா நல்ல என்ன ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் தாங்குகிற மாதிரி இருக்கும் ஒரு நால்ரூபாக்கு அஞ்சுரூபா வாங்கினா சைக்கிளு ம் அட்லெஸ்ஸு ஓகே அட்லெஸுனா சொல்லி கீர் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா அதுவந்து ஒரு ஏழுரூவா எட்டுரூவாய்க்குள்ள வாங்கிக்கங்க ஏன்னா அது வாங்க அது வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கும் வயசு பசங்கள் யார் வேணுனாலும் ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி சைக்கிளு ஆனால் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் அது பாக்குறதுக்கு ஆனால் அது அந்த சைக்கிளு ஓட்டும்போது முக்கியமாக நாங்கள் ஹெல்மெட் ஹெல்மெட் தருவோம் ஓகேங்களா ஹெல்மெட் தரும்போது பார்த்திங்கனா அது நல்ல ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் நல்லா எந்த இப்போ மலை மேலே ஏறணுன்னா மலை மேலே கூட ஏறி போய்க்கலாம் அந்தமாதிரி ரோட்டில் ஓட்டிக்கலாம் ஆ ஆமாங்க அது நல்லாத்தான் இருக்கும் அது ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவந்து நீங்கள் வந்து டயர் எதாவது டேமேஜ் ஆச்சுனா மாற்றிக்கலாம் கடையில் கொடுத்து கூட அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்புறம் செயினு ஏதாவது லூசாக இருக்குது இல்லாட்டி வேறு ஏதாவது ஏதாவது சைக்கிள் என்ன பிரச்சனை ஆனாலும் சைக்கிள் மட்டும் இல்லை ஹெல்மெட்டும் என்ன பிரச்சனையானாலும் மாற்றிக்கலாங்க சைக்கிள் கலர்லாம் போகாதுங்க உங்கள் பிடிச்ச எல்லா கலர்லேயும் சைக்கிள் இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன கலர் வேணுமோ அந்த சைக்கிள் வாங்கிக்கலாம் அப்படி எதாவது ஒரு டேமேஜுனா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் வேரண்டி கொடுக்குறோம் நாங்கள் வந்து ஓகேங்களா ம் ஆ ஆ நான் அதான் சொன்னேங்க அது ரொம்ப நாள் தாங்கும் அஞ்சு ஆறு வருஷம் தாங்கும் அந்த கீர் சைக்கிளு ஒரு எட்டு வருஷம் தாங்கும் அது கீழே போட்டு உடைக்காம இருந்தால் ஓகே மற்றபடி ஒன்றும் இல்லைங்க நீங்கள் இன்னும் ப்யூராக ப்ராப்பராக மெதுவாக சைக்கிளில் வந்தால் கூட நீங்கள் எங்குட்டும் திரும்பிக்கலாம் சைக்கிளை நாங்களே ஷீட் சரி தந்து சரி பண்ணி தந்துடுவோம் நீங்கள் காசுலாம் தர வேணாம் அதுக்கு ஓகே ஓகே ரேட்டில் சைக்கிள் வேணும் சொன்னீங்க ஓகேங்க பெரிய பையனுக்கு ரெட் கலர் சைக்கிளு சின்ன ஆமாங்க ஓகேங்க அப்பறம் இன்னொரு விஷயங்க சைக்கிள் சொன்னீங்கள்ல அதுக்கு வந்து பார்த்திங்கனா வாங்கும்போது அதுக்கு ஒரு ஹெல்மெட் ஃப்ரீயாகவே தர்றோம் நாங்கள் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கடை ஓப்பன் பண்ணிருக்கனால நீங்கள் ஃபஸ்ட்டு இது ம் அதனால் ஃப்ரீயாகவே தர்றோம் ஃபஸ்ட்டு கஸ்டமர் நீங்கள் தான் அதனால் ஃப்ரீயாக நாங்கள் தர்றோம் அப்றம் இந்த பெரிய பையனுக்கு வந்து ஹெல்மெட்டு நாங்களும் தருவோம் ஆனால் நீங்கள் காசு தரணும் அதுக்கு கண்டிப்பாக கீர் சைக்கிளுக்கு ஓகேங்களா சைக்கிள் வந்து அதுலேயே இருக்கும் ம் அங்கே வந்தீங்கன்னா கேட்டால் சொல்வாங்க முன்னாடியே இருக்கும் பஸ் ஸ்டாப் கோயம்புத்தூர் ம் இங்கே பல்லடம் பஸ்ஸெல்லாம் நிற்கும் ஆ அங்கேயும் நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்வாங்க இந்தமாதிரி எப்போங்க வாங்குறீங்க ரெண்டு நாள் ம் ஓகேங்க ஃபோன் பண்ணுறேங்க இது இல்லாட்டி ஆர்ட்ரு கூட பண்ணிவிடுங்க நான் ஆர்ட்ரு பண்ணேன் நான் வந்து வீட்டுக்கே வந்து தர்ற மாதிரி ஆனால் இது வந்து பார்த்திங்கனா அதான் அதுவந்து பார்த்திங்கனா காசு வந்து அதிகமாக வரும் சார்ஜு காசும் சேத்து வரும்ங்க ம் ஓகேங்க